ஹலோ ஸ்விக்கி நாங்கள் இப்போ பிரியாணி வாங்குறோம் பிரியாணிக்கு வந்து உங்கள்க்கிட்ட பிரியாணிக்கு கூடுதல் பொருளாக கூடுதலாக என்னென்ன கொடுப்பீங்க ஆனியன் தக் தாளிச்சா கத்திரிக்காய் தொக்கு இந்தமாதிரி கொடுப்பீங்களா என்ன கொடுப்பீங்க கூடுதலாக கூடுதலாக கொடுக்கும் போது அதுக்கான அமௌண்ட்டு தனியாக கொடுக்கணுமா இல்லை ஒரு பிரியாணி ரேட்லயே இவ்வளோவும் வருமா என்னென்ன வருங்கறதை மட்டும் சொல்லுங்கள் பிரியாணி மட்டும் வாங்குறோம் இப்போ இட்லி அதுமாதிரி இட்லி வாங்குறோம் இட்லி வாங்குறோம் அப்படினா அதுக்கு கூடுதல் பொருள் என்ன கொடுப்பீங்க சட்னி சா சாம்பார் கார சட்னி தேங்காய் சட்னி இதெல்லாம் கொடுப்பீங்களா இல்லை என்ன கொடுப்பீங்க என்னென்ன கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள் இல் கொடுத்தீங்கனா இந்த நாலு இட்லி டுவெண்ட்டி ருப்பீனா அந்த டுவெண்ட்டி ருப்பீக்கு இதெல்லாம் கொடுப்பீங்களா இல்லை சட்னி சாம்பாருக்கெல்லாம் நாங்கள் தனியாக அமௌண்ட் பே பண்ணுமா இதெல்லாம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள்